என் யோகா பயிற்சியின் போது வந்து நான் வந்து வீட்டில பிள்ளைங்களை கவனிக்கணும் பெரியவங்களையும் கவனிக்கணும் வந்து எனக்கு அந்த மீதி இருக்கிற கொஞ்சம் டையத்தில் தான் அப்போ ஏன்னா நான் வந்து யோகாவை கற்றுக்கிட்டேன் அந்த கொஞ்சம் நேரமும் எனக்கு கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியைக் கொடுக்கும் அதுக்குப் பிறகு நான் வந்து நான் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு டையத்தை ஒதுக்கி இந்த யோகா செய்கிறதுக்கும் ஒரு டையத்தை ஒதுக்கி நான் வந்து என்னோடய பயிற்சியை முழுமையா செய்ய ஆரம்மிச்சதுக்கு பிறகு என் உடலும் என் மனசும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது